நடன வாழ்க்கையில் சவால் அப்படினு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கெலாம் எனக்கு இல்லை இதில் நான் எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே டான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்போது ட டான்ஸ்லியும் ஜாயின் பண்ணியாச்சி ஜாயின் பண்ணிட்டு என் மிஸ்ஸும் சொல்லிக்கொடுத்துட்டாங்க எல்லாமே ஆனால் ஒரு சில ஸ்டெப்ஸுலாம் மறந்துடும் எனக்கு ஏதாவுது ச ஸ்டடீஸில் எதாவதுனாலும் எனக்கு ஞாபகம் வந்துடும் ஆனால் டான்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டு பக்கத்தில் பார்த்து பார்த்து ஆடிக்கிட்டுருப்பேன் அப்போ அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு சரின்னு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ்லாம் போயிட்டு பண்ணப் போனாக்கா அங்கே வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் ரிலேட்டடாக வந்து எல்லோருமே என்கரேஜ் பண்ணுறவங்க மட்டுந்தான் ஸ்கூல்லியும் என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் சுற்றி இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸுனு கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஏதாச்சும் சொல்கிறதுக்குனே வந்துருவாங்க அவங்க அவங்க சவால் தான் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் யாரும் கொடுத்தது கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைஸ்ஸுல அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது சம் டைம்ஸ் மைக் சரியில்லை இல்லை வந்து வேணுன்ட்டே ஃபிளக்கை பிடுங்கிவி ட்ருவானுங்க பசங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு நாங்கள் ஸ்டெப் போடாமல் நிற்கும் போதெல்லாம் நல்லா கலாய்ப்பானுங்க சிரிப்பானுங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட அசரவே மாட்டோம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு திரும்பவும் ப்ளே பண்ணும் போது நாங்கள் டான்ஸ் பண்ணுவோம் அது ஒரு மாதிரி டிஃப்ரண்ட்டாக ஜாலியாகவும் இருக்கும் கொஞ்சம் இரிட்டேடிங்காவும் இருக்கும் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் லெவல் காம்பட்டீஷனுக்குலாம் கூட்டுப் போயிருக்காங்க அப்போ டான்ஸ்ஸு ரிலேட்டடாக பண்ணும் போது அதர் ஸ்கூல்ஸ்லலாம் போயிட்டு வின் பண்ணிகிட்டு வந்துருக்கோம் நாங்கள் மெடல்ஸும் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸோ அந்தமாதிரி தடைகள்லாம் ரொம்ப அதிகமாலாம் எனக்கு இருந்தது கிடையாது சின்னச் சின்ன விஷயங்க தான் அது வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு வந்துட்டேன்